நான் வந்து சேலம் மாநகரத்தில் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நூலகம் இருக்குது சேலம் மாவட்டத்தில் சின்ன திருப்பதியில் இருக்கிறேன் அங்கே வந்து பக்கத்திலேயே வந்து ஒரு நூலகம் மாதிரி வீட்லேயே வச்சிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் ஏதாவது புக்ஸு அது இது வாங்கி படிப்பேன் நான் விரும்பிப் படிக்கிற புத்தகங்கள் இருந்தால் நான் எடுத்துட்டு வந்து வீட்லேயும் படிப்பேன் அது இல்லாமல் வீட்லேயும் பேப்பர் அது இதெல்லாம் வாங்கிட்டுருக்கிறேன் நான் அதனால் பேப்பர் படிக்கிறேன் இதனால் வீட்லேயும் பேப்பர் குமுதம் ராணி இந்த மாதிரி பல வகையான புத்தகங்கள் அது இது இல்லாமல் பக்தி மலர் அது இதெல்லாம் வந்து நான் விரும்பிப் படிப்பேன் அதெல்லாம் வர்றதுனால நான் என்னால் நீங்கள் விரும்புகிற மாதிரி நான் வந்து எல்லா புத்தகத்தையும் படிக்கிறேன் அதனால் நான் வந்து நூலகத்துக்கு போய் வீட்லேயும் படிக்கிறதுண்டு இப்போ இது இல்லாமல் நான் பொழுதுபோக்காக டிவி அது இது இதெல்லாம் பார்க்கிறதுனால புத்தகமும் டிவியும் பார்த்து உலக செய்திகளையும் தெரிஞ்சிக்கிறேன் புத்தகம் படிக்கிறதுனால பல கதைகளும் பொழுதுபோக்கும் எனக்கு போகுது இது புத்தகத்துல பல கதைகள் படிக்கிறேன் இது இல்லாமல் பக்தி மலர்னு வரும்போது இந்த ஆன்மீகத்தப் பற்றி கோவில் அது இதெல்லாம் போடுறாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த கோவிலுக்குப் போனால் எந்தெந்தப் பரிகாரம் செய்யலாம் என்னென்ன செய்யலாம் அப்படினு தெரிஞ்சுக்கிறேன் அது இப்போ பக்தி மலர்னு வரும்போது நமக்கு இந்தமாதிரி இருந்தால் இந்த இது படித்தோம்னா இது நன்மை நடக்குது இதெல்லாம் செஞ்சோமுனா இதை படித்தோம்னா நமக்கு ஒரு பலன் இருக்குது அதனால் இதை விரும்பிப் படிக்கிறேன் அப்படீன்னு சொல்லி இதெல்லாம் படிக்கிறேன் அதனால் பக்தியும் புத்தகத்தையும் படிக்கிறேன் பக்தி மலர் இந்தமாதிரி இதெல்லாம் படிக்கிறதுனால எனக்குப் பொழுது போகிறது மனக் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நீங்குது அதுக்காக நான் ரொம்ப விரும்பி புக் புஸ்கத்தையும் பொழுதுபோக்காக நெனைச்சி அது ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்து என்னுடைய பொழுதை நான் கழிக்கிறேன்